ஹலோ அண்ணா எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஃபங்க்ஷன் அதுக்கு உங்கள் ஸ்டால்லேருந்து ஸ்வீட் கிடைக்குமா பாதுஷா லட்டு சும்மா ஒரு நாலு ஐட்டம் இருந்தால் போதும் ஒரு நூறு பேருக்கு ம்

ஆ அந்தமாதிரியே கொடுத்து ஆ எனக்கு பீஸ் கணக்குலேயே போட்டுத்தாங்க நீங்கள் பேக்கிங் போட்டுத் தந்துடுங்க ஆ பரவாயில்லை டெலிவரி சார்ஜ் நான் தந்துடுறேன் நீங்களே டெலிவரி பண்ணிவிடுங்க கும்பகோணத்துலேருந்து ஒரு ஃபிஃப்ட்டி மினிட்ஸில் வந்துடலாம் ஒரு ரெண்டு கிலோமீட்ரு வச்சிக்கங்க

அப்படி இல்லைல்ல தனித்தனியாகவே ஒரு ஒரு பாக்ஸாக ஃபில் பண்ணுங்கள் ஆ ஆ ஆமாம் ம் ம் அட்ரெஸ் வந்து திருநாகேஸ்வரம் வடக்குவீதி மெயின் ரோடு எனக்கு வந்து பன்னெண்டாம் தேதி ம் ஆ சரி ம் ம்